ஹலோ நான் ரம்யா பேசுகிறேங்க அது பாலகோட்ல இருக்கிற மயூரா ஹோட்டலா உங்கள் ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்குதுன் என் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு சொன்னாங்கள் எனக்கும் அங்கே சாப்புடணுனு ஆசையாக இருக்குது நீங்கள் டோர் டெலிவரி பண்ணுவிங்களா ஓகே அப்போ ஆட்ரு தரேன் நோட் பண்ணிக்கோங்கள் ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு சிக்கன் ரைஸ் ரெண்டு லெக் பீஸ் ஒரு ஃபலூடா ஓகேங்க அவ்வளோதான் இதுக்குலாம் எவ்வளோ அமௌன்ட் ஆகும் ஃபைவ் ஹண்ட்ரடா ஓகே கேஷ் ஆன் டெலிவரி ஓகேவா